வணக்கம் வாகனங்கள் வ வாடகைக்கு விடும் இடம் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிங்க ஓ அப்படிங்களா ஆ சரி உங்களுக்கு எத்தனை நாளைக்கு வேணும் எந்த மாதிரியான வண்டி வேணும் ஆ உங்களுக்கு எந்த மாதிரியான வண்டி வேணுன்னு சொல்லுங்க நான் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ வாடகைன்னு சொல்கிறேன் ஆ ஸ்கூட்டர் மாதிரிங்களா சரிங்க அதில் வந்துட்டு எத்தனைப்பேர் போவீங்க இதுமாதிரி மூணு பேர் போகிறதுலாம் வந்து நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்

அப்படிங்களா சரி ஒரு நாளைக்கு வாடகைன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு இரநூறுலருந்து முன்னூறுரூவா வருங்க ம் ஆமாம்ங்க ம் நீங்கள் ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்புடினா ஒரு நாளைக்கு முன்னூறுரூவா ஒரு அஞ்சு நாளைக்கு நூற்றம்ப ஆயிரத்து ஐநூறுரூவா ஒரு ரெண்டாயிரம் ரூபாக்குள்ள முடிச்சுக்கிலாங்க நீங்கள் ஒரு வாரத்துக்குனால் ஓகே ஒரு மாதத்துக்கு வேணும் அப்புடினாக்கூட எதாவது பண்ணலாம் நான் இதுவே உங்களுக்கு இது பண்ணிதான் கொடுத்துருக்கேன் ரெண்டு மாதம் எடுக்கிறிங்களா அப்படின்னா பிரச்சின இல்லை பார்த்து பண்ணிக்கலாம் ஆனால் வந்துட்டு வண்டி வந்துட்டு எந்த ஒரு சேதாரமும் ஆகக்கூடாது அப்படி ஏதாவது ஆச்சுன்னால் முழுப்பொறுப்பும் நீங்கள் தான் எடுத்துக்கணும் எவ்வளோ ஆச்சோ நாங்கள் உங்கக் கிட்டேருந்து தான் வந்து எடுத்துப்போம் அப்படிங்களா ம் ம் ஆஹான் அது அப்படி கணக்கு வராதுங்க நீங்கள் எங்கள்க் கிட்டேயிருந்து எடுத்த நாள் தான் கணக்கு வரும் நீங்கள் எங்கள்க் கிட்டேயிருந்து எத்தனை நாளைக்கு எடுத்திருக்கிங்களோ நாங்கள் அத்தனை நாளைக்கு வந்துட்டு முன்னாடியே வந்து முன்பணம் வாங்கிட்டு தான் உங்களுக்கு கொடுப்போமே ம் அப்படி கொடுக்கும்போது நீங்கள் எப்படி ஒருநாள் எடுத்துகிட்டு ஒருநாள் எடுக்கலைன்னா எப்படிங்க அது வந்து ஸ்கூட்டிக்கு இரநூத்தம்பது ரூபா வாங்கிக்கலாம் அது வந்து ஒரு ஐம்பது ரூபா சேர்ந்து வருங்க முன்னூறுரூவாயா வருங்க அவ்வளோதான் ம் ஆமாம் நீங்கள் எடுங்க எடுத்து ஓட்டி பாருங்க வந்து நேரில் பார்த்துட்டு பேசிக்கோங்க நீங்கள் வரும்போது வந்துட்டு ப்ரூஃப்ஸ் வந்துட்டு ஆதார் கார்டும் ஓட்டுநர் உரிமமும் கொண்டு வந்துடுங்க ஏன்னால் அது ரெண்டு வேணும் சரி கொண்டு வந்துடுங்க கொடுக்கலாம் வேறு ஏதாவது உங்கள்க் கிட்டே ஏதாவது அடையாளத்துக்கு ஏதாவது ப்ரூஃப் ஏதாவது இருக்குதுங்களா ஆ சரி ஓகே கொடுங்க அதேமாதிரி நாங்கள் வந்துட்டு உங்கள் ஒரிஜினல் நாங்கள் வந்துட்டு சரி பார்க்கணும் நீங்கள் சரி பார்த்ததுக்கப்பறம் வரும்போது ஒரு நகலையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க எங்களோடய ரெக்காடுக்கு அது வந்து தேவைப்படும் அதேமாதிரி நீங்கள் வரும்போதே வந்து முன்பணம் கட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் எத்தனை நாளைக்கு எடுக்கிறிங்களோ நாங்கள் அத்தனை நாளைக்கு போட்டு கொடுத்துருவோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆ நீங்கள் ஒரு வாரத்துக்கு எடுக்கிற மாதிரி இருந்திங்கன்னால் அப்புடினா ஒரு ஐநூறுரூவா முன்பணம் கட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு மாதத்துக்கு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புடினா ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்து நூறு வரைக்கும் முன்பணம் கட்டுற மாதிரி இருக்கும் விட்டுவிட்டு போகலாம் ஆனால் நீங்கள் கொடுக்குற காரணம் வந்து க சரியானதாக இருக்கணும் அப்படின் அப்படின்னு இருந்திங்கன்னால் கொஞ்சம் விட்டுவிட்டு போங்க நாங்கள் அந்த ஒரு நாளைக்கு மட்டும் வாடகையை பிடிச்சிக்க மாட்டோம் மற்றபடி நீங்கள் எத்தனை நாளைக்கு எடுக்கிறிங்களோ நாங்கள் அத்தனை நாளைக்கு முன்பணம் பிடிச்சிட்டு கொடுப்போம் ம் ம் சரி